என்னோடய பகுதியில் பார்த்திங்க சுகாதாரம் அப்படிங்குறது பார்த்திங்க அப்படின்னா மரங்கள் எல்லாத்தையும் வந்து நிறையா இருந்ததை வந்து ரோடு போடுறன் அப்படின்னு சொல்லி வெட்டி போட்டாங்க அதுவே வந்து ஒரு சுகாதார சீரழிவு தான் ஏன்னா மரங்கள் இருந்தால் தான் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தூய்மையான காற்றை சுவாசிக்க முடியும் அதுலேயே சுகாதாரம் மாசுபட்டுருச்சு அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா குப்பை குப்பைகள் எல்லாம் வந்து எங்கே போடணும் ஏது போனனும் அப்படிங்குற ஒரு முற்போக்கு இல்லாமல் எல்லாம் இடத்திலியும் குப்பையை வீசி எறிகிறாங்க இதுவும் ஒரு சுகாதார கெடாக இருக்குது இதற்கு வந்து நம்ம என்ன தான் ஸ்டெப்பு எடுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் அதற்கான ஒரு படியாக வந்து அரசாங்கம்ந்தான் செய்யணுமே தவிர நம்ம போய் போய் சொல்லி சொல்லி அரசாங்கம் வந்து அத செய்யாததுக்கும் முற்படாமல் ஒரு வழியில் இருக்குது அதே மாதிரி மாற்ற வேண்டியை விஷயங்கள் மாற்றப்பட விஷ வேண்டும் அப்படிங்குற விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா மக்கள் மாறணும் அது ஒன்றுதான் மற்றபடி வேற எந்த மாற்றமும் தேவை இருக்காது